ஆ ஹலோ மேம் ஆ மேம் குட் ஈவ்னிங் மேம் எ என்னோடய க்ளாஸ் டீச்சர் நீங்கள் என்ன கூப்பிட்டதா சொல்லியிருந்தாங்க மேம் ஓகே ஓகே ஓகே மேம் ஆ ஆ எஸ் மேம் ஷோர் மேம் மேம் எப்போது மேம் ஆன்வல் டே எ எப்போதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா இன்னும் டூ வீக் ஓகே ஓகே ஓகே ஃபைன் மேம் ம் ம் ஓகே ஓகே மேம் ஆ எஸ் மேம் ஓகே மேம் ஷோர் மேம் மேம் இப்போது ஆன்வல் டே மீன்ஸ் எல்லாமேவா மேடம் ட்ராமா டான்ஸு மியூசிக் மேம் மேம் மேஜிக் ஷோ அது மாதிரி ஏதாவுது பண்லால்லை மேம் இல்லை ஸ்டுடூடண்ட்ஸ் தான் மேம் ஸ்டூடண்ட்ஸ் தான் மேம் ட்ரிக்ஸு ஏதாச்சும் வைச்சு மேஜிக் ஷோ அதே மாதிரி கேம் கூட ஏதாச்சும் சின்ன சின்ன கேம் ஏதா கண்டெக்ட் பண்லால்லை மேம்

ஓகே ஓகே ஓகே மேம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் மேம் இப்போது ட்ராமான்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி மேம் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா ராமாயணம் அது மாதிரி பண்ணலாமா இல்லை அவார்னஸ் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ட்ராமா பண்ணலாம் மேம் ஃபார் எக்ஸாம் ஆ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெண்ணுரிமை நம்ம க்ளோபல் வார்மிங்கு ப்ளாஸ்டிக் பேன் ப்ளாஸ்டிக்ஸு அது மாதிரி ஏதாச்சும் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் இப்போது ட்ராமாலியே எங்களுக்கு சாங்க்ஸு மைமிங் வெச்சு கூட சில ட்ராமாஸ் பண்ணலால்ல மேம் ஆ எஸ் மேம் ஓகே மேம் சினி சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி மேம் எ இப்போது சில ட்ராமாஸ்னால் இவ்வளோ மினிட்ஸ் தான் பண்ணணும் டான்ஸுன்னால் இவ்வளோ மினிட்ஸ் தான் பண்ணணுல்லை மேம் அந்த மினிட்ஸ் கொஞ்சம் சொல்லமுடியுமா மேம் ப்ளீஸ் ஓகே ஓகே மேம் இல்லை மேம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொன்னிங்கன்னால் நான் எத்தனை சாங்க்ஸு அப்படி எ எங்களோடய க்ரூப் கூட டிஸ்கஸ் பா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் ப ப்ளான் பண்ணிவிட்டு சொல்ல ஓகே மேம் அப்போது டூ டு த்ரீ சாங்ஸ் ஆ எல்லாத்தியுமே கவர் பண்ண முடியும் ஓகே ஓகே ஓகே மேம் இருக்காங்க மேம் டான்ஸ் ஸ்டூடண்ட்ஸு தனியா இருக்காங்கள்லை மேம் யார் யாரில் நான் போய் கேட்கறேன் கண்டிப்பாக க்ளாஸுக்குள்ளே யார் யாருக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எஸ் மேம் ஷ்யோர் மேம் ஷ்யோர் மேம் கண்டிப்பாக மேம் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்ட்டடாக தான் மேம் இருக்காங்க கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் மேம் க பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்றோம் மேம் அதே மாதிரி யார் யாரெலாம் இன்ட்ரெஸ்ட்டடாக இருக்காங்களோ அவங்களோட பேரெலாம் நான் எழுதி நேம் லிஸ்ட்டு போல நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் மேம் அதே மாதிரி எந்த எந்த பாட்டு ஓ நாங்கள் போய் நாங்கள் பாட்டு செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறோம் இந்த பாட்டு உங்களுக்கு ஓகேன்னால் சொல்லுங்க மேம் நம்ம பாட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை மேம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் மேம் மேம் ஆன்வல் டேக்கு சீஃப் கெஸ்ட்டு யார் மேம் ஆ ஓ ஓகே மேம் ஓ ஓகே மேம் சீஃப் கெஸ்ட் யாராவது ஸ்போர்ட்ஸு இல்லைன்னா சினி ஆக்ட்ரஸ் யாரையாது கூட்டி வருவீங்களா மேம் ஆ ஓகே ஓகே ஓகே இல்லை மேம் லாஸ்ட் இயர் நம்ம இவரை கூட்டிகிட்டு வந்தீங்க ஸ்போர்ட்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோல்லை மேம் அதுவும் நான் ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ இந்த வாட்டி இப்போ ஆன்வல் டேக்கு யாரை கூட்டிகிட்டு வரப் போறீங்கன்னு ஆ எஸ் மேம் அதனால தான் மேம் ஓகே மேம் ஓகே மேம் சரி ஓகே மேம் நான் கண்டிப்பாக லிஸ்ட்டு நான் நாளைக்கு ஈவ்னிங் போலே நான் கண்டிப்பாக உங்கள் கிட்ட சப்மிட் பண்ணிடறேன் மேம் ஷ்யோராக ஓகே மேம் தேங்க்யூ மேம்